எனக்கு இருபது வயசுலே கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு வந்து சமையல்னால் என்னானே எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு வருஷோம் கழிச்சு தான் நான் சமையலை பற்றியே நான் கற்றுகிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சமைக்கும் போது பொங்கல் மாரியே தான் செஞ்சு வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க அதுக்கு அப்புறம் சாம்பாரெலாம் எனக்கு வைக்க தெரியாது ஒரு மாதிரி சாம்பார்னாக்கா பொரிச்ச குழம்பு மாதிரி திக்காக வச்சுருவேன் அப்புறம் ரசம் அது எதுவுமே எனக்கு தெரியாது ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்காரவங்க தான் எல்லாமே எங்களுக்கு கற்றுக்குடுத்தாங்க அதுக்கப்புறோம் நான் வந்து என்னை மாரி யாருமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி அந்த லெவலில் நான் சமைச்சிகிட்டு இருப்பேன் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக எல்லாமே நல்லா நல்ல விதமாக செய்வேன் நான் செய்வது தான் இன்னும் பிடிக்குமே ஒரு டயத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க சண்டை வளர்ப்பாங்க இது என்ன இப்பிடி இருக்குது குழம்பு என்ன இப்பிடி இருக்குது சாதம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சத்தம் போடுவாங்க ஒரு காலகட்டத்தில் நான் சமைக்கிறது தான் எனக்கு பிடிக்குனு சொல்றமாரி நான் நல்ல விதமாக அப்புறமா எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஒரு டயம் கல்யாணம் ஆன புதுசில் உமி நெல்லெலாம் கொண்டாந்து அரைச்சு கொண்டாந்து வச்சுருந்தாங்க நெ அரிசியாக நெல்லை மில்லுலேருந்து அது வந்து எனக்கு பொடைச்சு எப்படி சமைக்கணும் அப்படிங்குறது தெரியல அப்படியே தான் சமைக்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே நான் சமைச்சிட்டேன் சமைக்கவும் சாப்பிடும் போது தான் அது வந்து உமி மேலே எனக்கு தெரிஞ்சுது எங்கள் வீட்டில் அது பெரிய பெரிய பிரச்சினையாவே ஆயிடுச்சு அதுமாரி ஒரு டயம் பயறு பச்சை பயறில் வந்து கஞ்சி வைக்க சொன்னாங்க பச்சை பயிர் கஞ்சி அது வந்து வ வறுத்துட்டு அவிக்கணுங்கிறது எனக்கு தெரியலை அப்படியவே போட்டு நான் வந்து அவிக்க அவிக்க அது ரெண்டுமணி நேரம் மூணுமணி நேரம் வரைக்கும் அது வேகாமாலே இருந்துச்சு அதுக்கும் எங்கள் வீட்டில் சத்தம் போட்டு சண்டை வளர்த்தாங்க அதுக்கப்புறோம் எப்படி செய்யணுங்குறத நான் கற்றுகிட்டேன் அதுமாரி மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது அப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மாமியார் எங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க இதெல்லாம் எனக்கு இப்படி சா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போது பர்ஃபெக்ட்டாக எல்லாமே நான் எல்லாம் செய்வேன் பலகாரத்துலேருந்து மிச்சது ஏதா இருந்தாலுமே பார்ப்பேன் ஒரு ஒரு டைம் சொன்னால் போதும் திரும்பி அது நல்ல விதமாகவே செய்வேன் அது தான் பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கும் நான் செய்யறதுனா ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு நான் செஞ்சால் தான் பிடிக்கும் எங்கேயாது ஊருக்கு போய் இருந்தால் கூட அம்மா வீட்டுக்கு நீ செய்மா பாட்டி செய்யறது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலான் ஒரு டைம் ஒரு டயத்துல நல்லா செய்ய முடியாத நான் இப்போ நல்லாவே சமையலெலாம் நல்லாவே நான் செய்வேன் இன்னும் ரெண்டு பேருக்கு நான் எப்படி செய்யணும் அப்படிங்குறதையும் நான் கற்று கொடுப்பேன் அதனால் இப்போ நல்ல விதமாக நான் செய்வேன் சமையல்